பாரம்பரிய உணவுனால் என்னென்னு சொல்கிறதுனா பணியாரம் பணியாரம் தோசை களி கிளறுவாங்க பாரம்பரிய உணவு முக்கியமாக களி அந்த கோதுமை மாவை கோதுமை மாவை அரைச்சிட்டு வந்து கோதுமையை அரைச்சிட்டு வந்து அதை சலித்து அந்த மாவில் த மாவில் தண்ணி ஊற்றி கலக்கி கிண்டுவாங்க அடுப்பில் வேக வெச்சு சுடு தண்ணியில் வச்சி கிண்டுவாங்க கிண்டும்போது களி கிடக்கும் களி தொட்டுக்க வந்து கீரை கடைவாங்க காட்டுலெலாம் இருக்குமே கீரை காட்டுக்கீரை அந்த கீரையை வெச்சு கடைஞ்சி அதில் தொட்டுக்க சமைச்சி சாப்பிடுவாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாரம்பரிய உணவு இது வந்து பாரம்பரிய உணவு இப்போ வரைக்குமே இப்போ வந்து அதிகமாக யாரும் அதை யூஸ் பண்ணுறதில்ல களி நிறையா வகையான களி கம்பு களி ராகி களி கோதுமை களி நான் அதிகமாக சாப்பிட்ருக்கறது வந்து கோதுமை களியும் ராகி களியும் அதிகமாக சாப்பிட்ருக்கேன் ராகி களி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்பவே நல்லது பாரம்பரிய உணவுனால் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் இங்கே இங்கே இந்த பகுதியில் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான்